நம்மளோட தமிழ்மக்கள் தம் தமிழ்மொழியை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவான மொழி தான் தமிழ்மொழி அந்த மொழியை வந்து பல கலை கிளைகளாக பிரிஞ்சு தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம்னு பிரிஞ்சு பல மொழிகளாக பேசப்படுறாங்க எந்த கல்வெட்டு எடுத்தாலும் பார்த்தாலும் நம்ம தமிழ் மொழியை வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணிருப்பாங்க இப்பயும் பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த நான் இருக்க இந்த இதுலையும் பார்த்திங்கன்னா எப்பயுமே தமிழ் மொழியை வந்து எப்பொழுதுமே போற்றப்படுறாங்க நம்மளோட கலாச்சார பாரம்பரியத்தை போற்றுவதற்கு ரெண்டாயிரத்து நாலாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்து பத்தில் கோயம்பத்தூரில் வந்து செம்மொழி மாநாடு வந்து நம்ம கலைஞர் ஐயாவால் நடத்தப்பட நடத்தப்பட்டது மலேசியா சிங்கப்பூர்லாம் பிஸ்னஸ் ஆட்சி மொழியாக வந்து பயன்படுத்துகிறாங்க நம்மளோடதுக்கு தமிழ் மொழியை வந்து இவ்வளோ சிறப்பாகவும் போகறதுக்கு நம்ம தமிழ் மொழி ஒன்றுமே காரணம் த பட்டிமன்றம் எடுத்துக்கினாலும் கவிதை எடுத்துக்கினாலும் பேச்சு பேச்சு போட்டி என்றிருந்தாலும் கட்டுரை போட்டி எந்த போட்டி எடுத்தாலும் நம்ம தமிழ் மொழியை தான் முன் முன்னுதாரணமாக வைக்கிறாங்க அது அவ்வளோ சிறப்பாகவும் போற்றப்படும் தமிழ் மொழியை தான் நம்ம வந்து மக்கள் வந்து போற்றப்படுறாங்க